வீடியோ கேம்னாலே எல்லாத்துக்கும் பிடிக்கும் ஆனால் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து நம்ம எல்லோருமே நார்மல் கேம் தான் வெளாண்டுகிட்ருப்போம் இப்போ போகப்போக வந்து டிவியில் கனெக்ட் பண்ணுறது நம்ம லைவாக வீடியோ கேம் விளையாடுற மாரியே நிறையா கே ஐட்டம்ஸ் வந்துருச்சு ஆனால் நான் விளையாண்டது வந்து டிவியில் கனெக்ட் பண்ணி ஜாய்ஸ்டிக் மூலமாக தான் விளையாண்டுருக்கிறேன் அதில் வந்து ந நிறையா கேம் இருக்குது ஒரு லட்சத்துக்கு மே மேல் கேம் இருந்துச்சு அதுக்கு தனித்தனியாக கேசட் வாங்கி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஜாய்ஸ்டிக் மாட்டி அப்புறம் தான் டிவியில் மாட்டி நிறையா விளையாடுவோம் நான் விளையாண்டது வந்து சூப்பர் மேலோ விளையாண்டுருக்குறேன் அதில் வந்து ந நூற்றி இருபது லெவலோ நூற்றி ஐம்பது லெவலோ பக்கமாக இருக்குது அதில் நான் மேக்ஸிமம் அறுபது லெவல் போயிருக்குறேன் அது வந்து ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி ஒவ்வொரு காயினாக பிடிச்சிட்டு ரன்னிங் பண்ணி போகணும் அவுட் ஆனால் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே ஃபர்ஸ்ட் லெவல்லேருந்து தான் வரணும் ஆனால் நான் மேக்ஸிமம் அறுபது லெவல் வரைக்கும் போயிருக்குறேன் செகண்ட் வந்து நான் காண்ட்ரா விளையாண்டுருக்குறேன் காண்ட்ரா வந்து நம்ம ரெண்டு பேர் விளையாடோணும் ஒருத்தர்னாலே விளையாட முடியாது அதில் லெவல் வந்து பாய்ஞ்சு பாய்ஞ்சு லெவல் இருக்குது ஒருத்தர் விளையாண்டோம்னா வந்து நம்மளை சுட்டுருவாங்க ஷீட்டிங் கேம் தான் அது சுட்டுருவாங்க தோத்துடுவேன் அப்பறம் ஃபர்ஸ்ட் லெவல்லேருந்து தான் வரணும் அதனாலே ரெண்டு பேர் விளையாண்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்குது லெவலையும் முடிக்கலாம் ஆனால் இதுவரைக்கும் நான் முடித்ததே இல்லை யூடியூப்பை பார்த்தும் போதும் யாரும் முடிக்காத மாதிரி தான் காமிச்சுக்குறாங்க அப்புறம் வந்து காண்ட்ராவில் வந்து நெ நெ நிறையா ஷூட்டிங் கேம் இருக்குது அதுலையே லெவல்ஸும் இருக்குது அதே கேமும் மாற்றி விடு அப்புறம் வந்து காண்ட்ராவில் வந்து நிறையா வந்து காயின்ஸ் பிடிக்கிறது காயின்ஸ் பிடிச்சி கன் வாங்குவது அந்த மாதிரிதான் இருக்குது ஒவ்வொரு லெவலுக்கும் நம்ம அமௌண்ட் கட்டுற மாதிரியும் இருக்குது இல்லைனா ஃப்ரீயாக விளையாண்டுக்குற மாதிரியும் இருக்குது அது லெவல் நாங்கள் முடிக்க முடிக்க எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரஸ்ட்டாகவும் போச்சு அதை எப்படியாச்சும் முடிச்சாகணும் அப்படின்னு தோணிகிட்டே இருந்துச்சு ஆனால் அந்த காண்ட்ரா கேம் வந்து இதுவரைக்கும் இன்னும் யாரும் முடிக்காத மாதிரி தான் காமிச்சுக்குறாங்க யூடியூப்லையும் பார்த்த அளவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருந்தோம் ஆனால் எங்கனால் வந்து முடிக்க முடியிலை அப்புறம் வந்து சூப்பர் மேரியோ கேமும் அதேதான் அமௌண்ட் கட்டி நம்ம முடித்தா வந்து ஹேக் வெர்ஷனாட்டம் அதாவது நம்ம இதை ஸ்டெயிட்டா இந்த லெவலுக்கு போயிக்கலாம் இல்லைன்னா அந்த லெவலுக்கு போயிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க ஆனால் நாங்கள் அமௌண்ட்டெல்லாம் கட்டல ஃப்ரீயாக தான் விளையாண்டு ட்ரை பண்ணிணோம் ஆனால் அது எங் அறுபதா அறுபது லெவலுக்கு மேல் தான் போக போக முடிஞ்சிச்சு நூற்றி இருபது லெவல் இருக்குது அதுக்கு போய் கடைசியில் என்ன ஆகுதுன்னு பார்க்கவும் முடியிலை காண்ட்ராவுலையும் அதேமாதிரி தான் என்ன ஆகுதுன்னு பார்க்க முடியிலை அப்புறம் ஷூட்டிங் கேம் இருக்குது நம்ம ஜாய்ஸ்டிக் கழட்டிவிட்டு நம்ம ரியலாகவே கன் கொடுத்துட்றாங்க கையில் கன் இருக்குது நம்ம ஷூட் பண்ணிணா அதில் வந்து த்ரீடியில் வந்து ஷூ ஷூட்டிங் ஆகிற மாதிரி தான் இருக்குது அந்த ஷூட்டிங்கில் வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் ஷூட் பண்ணுற மாதிரிதான் இருக்குது அது நம்ம விளையாட விளையாட நமக்கு இன்ட்ரஸ்ட்டாகவும் இருக்குது நமக்கு டைம் போவதும் தெரியாது டைம் பாஸ்ஸும் நீட்டாக ஆகுது நாங்கள் நைட் ஃபுல்லாகவே விளையாண்டுருக்குறோம் ட டைம் போவதே தெரியாது வீட்டில் திட்டினா மட்டும்தான் நாங்கள் அதை வைச்சிட்டு போவோம் அது வீடியோ கேம் பொறுத்த வரைக்கும் அது நல்லா தான் இருக்கும்